எனக்கு பிடிச்ச குழந்தை பருவம் நினைவுகள்னால் நாங்களாம் எப்படின்னா டெய்லி ஈவினிங் ஆயிடுச்சுனா ஸ்கூல் விட்டு வந்துட்டு ஈவினிங் டைமில் தெருவில் உள்ள எல்லோருமே ஒரு பத்து பதினஞ்சி பசங்கள் இருப்போம் வெளியில் வந்தோடன்னா கரெக்டாக ஒரு டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வைச்சுக்குவோம் நால்ரை மணிக்கு வீட்டுக்கு வரோம் அஞ்சு மணிக்கு வரோன்னா அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எ எல்லா பசங்களும் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுவோம் வந்துட்டு எல்லாம் ஜாலியாக கண் கண்ணாமூச்சி விளையாடுறது ஓடிப்பிடிச்சி விளையாடுறது கல்லா மண்ணா இந்த மாதிரி விளையாட்டு அதெல்லாம் விளையாடுவோம் அதெலாம் ஜாலியாக இருக்கும் இப்போ ஸ்கிப்பிங் விளையாடுவது ஸ்பிக் ஸ்கிப்பிங் விளையாண்டோன்னா விடாமல் விளையாடிகிட்டே இருக்கணும் ஒன்று கவுண்ட் ஒருத்தவங்க எண்ணிகிட்டே இருப்பாங்க யார் ஜாஸ்தியாக பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம் அதில் இப்போ வந்துட்டு ஆயிரம் ஆயிரம் ஸ்டெப்ஸ்கள் வைக்கணும் அப்படின்னுட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதை ஃபர்ஸ்ட்டு யாரு ரீச் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கிறது சில பேரெலாம் விடாமல் விளையாடிக்கிட்டே இருப்பாங்க எப்படா விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு உக்கார்ந்துட்டே இருப்போம் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போது விளையாடுவது தான் நமக்கு மெயின் பார்ட்டாகவே இருக்கும் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணி ஏழு மணி வரைக்கும் நல்லா விளையாடுவோம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்பறமா தான் போயிட்டு படிக்கிறது எல்லாமே பண்ணுவோம் ஏன்னால் ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெஸ்டாகவே வந்திருப்போல்ல இப்போதெலாம் தான் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்களா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்களா மறுபடியும் படிக்கிறாங்களா ஹோம் ஒர்க் முடிக்கிறாங்க படுத்து தூங்குவது அப்படி இருக்குது ஏன் நாங்கள் குழந்த பருவத்தில் சின்ன வயசில் இருக்கும் போதுலாம் அப்படிலாம் கிடையாது ஸ்கூல் விட்டு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு டீ காஃபியெலாம் குடிச்சுட்டு விளையாட போயிடுவோம் விளையா ஒரு ஒன் அவராது ஃபுல்லாக விளையாடிவிட்டு வந்தோன்னால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்றது சுத்தமாகவே இருக்கவே இருக்காது நம்ம மனசில் அதுவும் அவ்வளோ பேர் சேர்ந்து விளையாடும் போது ஜாலியாக இருக்கும் பெரிசா ஒன்றும் சண்டையெல்லாம் வராது நாங்கள் சின்ன பசங்கள் தான் ஆனால் சண்டைலாம் ஒன்றும் வராது எல்லோருமே நல்லா தான் விளையாடுவோம் எந்த பிரச்சினையும் இல்லாமல் பார்த்துக்குவோம் அ யாருக்கும் அடிபடாமல் பார்த்துப்போம் ஏன்னால் ஒரு பையன் கண்ணாடி போட்ட பையன்லாம் இருப்பாங்க அவங்க சின்ன பையன் சின்ன வயசிலே கண்ணாடியெலாம் போட்டிருவாங்க அவங்க கொஞ்சம் அன்ஹெல்தியாக இருப்பாங்க அந்த பையனை மட்டும் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் வைச்சுக்குவோம் ஏன்னால் அந்த பையன் கீழே விழுந்துட்டான்ன அழு ஆரம்பித்திடுவான் பயங்கரமாக அழுவான் அதனால நீ இதோ இதை இதை மட்டும் நீ பண்ணு இதை மட்டும் நீ பண்ணு உனக்கு மட்டும் டார்கெட் இவ்வளோ தான் அப்படின்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம் சின்ன வயசில் எல்லாருக்குமே இருக்கிறது தான அப்பிட்லாம் விளையாடிகிட்டுருப்போம் அதுதான் எனக்கு மறக்கவே முடியாத ஒரு பதிவுன்னு சொல்லலாம் ஏன்னால் அந்த பருவத்தில் ரொம்ப ஜாலியாக இருந்துகிட்டுருந்தோம் எந்த கவலையுமே இருக்கவே இருக்காது அதனால அது ரொம்பவே பிடிக்கும்